ஹலோ நான் தாமரபரணி பேசுகிறேன் ப்ரோ அண்ணா நான் இங்கே டெசி க்ரோ ஆஃபிஸ்லேருந்து பேசுறேங் இங்கே ஜேகே எம் காலேஜ் இருக்குதுங் அதுக்கு பக்கத்தில் பெட்ரோல் பங்க் பக்கத்தில் இருக்குங்ணா எனக்கு இந்த மாதிரி ஒரு சாப்பாடு ஒரு பத்து டெலிவெரி பண்ணணுங்ணா ஆமாங்ணா லிஸ்ட்டு வந்துட்டு பிரியாணி ஒரு அஞ்சு பிரியாணிங்ணா புரோட்டா ரெண்டு மூணு மூணாக கட்டிடுங்ணா அப்புறம் ரைஸ்ஸு இருக்குதுங்ணா ரைஸ் போடுவிங்களா இல்லைங்களா சரிங்கணா அப்போ வந்துட்டு சாப்பாடு இந்த சாம்பார் ரசம் அந்த மாதிரி வச்சு கட்டிடுங்கணா மிச்சம் எல்லாமே அதேதாங்கணா டைம் வந்துட்டு ஒரு மணிக்கங்ணா எனக்கு ஒரு ஒரு மணிக்கு முன்னாடி வந்திங்கனால் கூட போதும் பன்னெண்ட்ரை அந்த மாதிரி வந்திங்கனால் போதுங்ணா எவ்வளோங்ணா ஆகும் சரிங்ணா ஓகேங்ணா சரி சரி ஆ சரிங்ணா நீங்கள் பக்கத்தில் வந்துட்டு கால் பண்ணுங்க நான் வெளியே வந்து வாங்கிறேங்ணா சரிங் தேங்க்ஸ்ங்க